வாழ்கையில் விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதிலயே குறிப்பாக சொல்லணும்னா கபடியை சொல்லலாம் கபடியில வந்து பல பேர் பயனடைஞ்சுருக்கானுக ப்ரோ கபடி போயிருக்காங்க எக்ஸாம்ப்புலாக சொல்லணும்னா பிரபஞ்சன் ரஞ்சித் அஜித் இந்த மாதிரி பலப்பேர் போய் சாதிச்சு அவங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்குறாங்க அதனால் நம்ம ஒரு விளையாட்ட விளையாட்டா எடுத்துக்காம அது ஒரு லைஃபாக எடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழச்சா அதுக்கான வெற்றிப் பலன் நமக்கு கிடைக்கும் இல்லை காசுக்காக விளாண்டு அந்த அந்த கேமோடய மரியாதைய கெடுத்துக்கிட்டு அவனும் கெடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நிலம மட்டும் எப்பவும் வராமல் பேருக்காக விளாண்டு நிறையாப் பேர் சம்பாத்திச்சு அதுக்கப்புறம் சம்பாதிக்குறதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் முதலே நேர்மையாக விளாண்டு விளையாட்ட கௌரவப் படுத்தணும் நம்ம தமிழ் மண்ணோட விளையாட்டில் கபடி அந்த கபடியை நம்ம அசிங்கப் படுத்தாமல் விளாண்டு ஜெயிச்சு அதை கடுமையாக பே ஊருக்கும் அந்த கபடி விளையாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும்